அந்தக் காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோன்னால் அந்தக் காலத்தில் ஒரு காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கைனா அது அப்படிதான் இருக்கணும் அந்தக் காலத்தில் நாங்கள் வா வாழ வாழமோதுல முன்னே முன்னே மாதிரிக்கிலாம் இந்தக் காலத்தில் இருக்கற மாதிரிலாம் அந்தக் காலத்தில் இருக்காது இந்தக் காலத்திலலாம் மிக்சி க்ரைண்ட்ரு இருக்குது அந்தக் காலத்தில் நாங்களாம் அம்மி ஆட்டு உரல் அதல்லாம் வச்சிருப்போம் நாங்கள் ஆட்டு உரல் எதுக்காண்டி வச்சோன்னால் உடம்பு ஹெல்த்தியாகும் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நாங்கள் கையை வச்சே அம் ஆட்டு உரல் ஆட்டுவோம் மிக்சி மிக்சிலாம் இ இந்தக் காலத்தில் தான் இருக்குது அந்த காலத்திலலாம் ஆட்டு உரலு அம்மி உரலு இந்த மாதிரிக்கி தான் உரல் இருந்துச்சு நாங்கள் அந்தக் காலத்தில் ஆட்டும் போதில் நாங்கள் உடம்பு ஹெல்த்தியாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் இந்தக் காலத்தில் நாங்கள் இப்போ அம்மி உரல் ஆட்டு உரல்ல ஆட்டம் போதில் எங்களுக்கு வயசாகவும் எங்களால் ஆட்ட முடில ஒன்றும் செய்ய முடில ஏன்னால் அந்தக் காலத்தில் எங்கள் ஊர்லலாம் ரோடு சரி இருக்காது ரொம்ப மோசமாக இருக்கும் ரொம்ப இதாக இருக்கும் ஆனால் இப்போ இந்தக் காலத்துலலாம் ரோடு போட்டு நல்லா இது வச்சிருக்காங்க அந்தக் காலத்தில் எங்கள் ஊர்லலாம் பள்ளம் மேடாக இருக்கும் ஊரில் தண்ணி அவ்வளோவா இருக்காது மழை அவ்வளோவா இருக்காது ஆனால் இந்தக் காலத்தில் தான் இப்பிடிலாம் இருக்குது ஆனால் அந்தக் காலத்தில் இருக்க இருந்தபோது ஒரு பஸ்ஸு வராது ஒரு வேன் வராது ஒரு இது வராது ஆனால் இந்தக் காலத்தில் தான் எல்லாமே வருது அந்தக் காலத்தில் நாங்கள் சைக்கிளில் தான் போவோம் நாங்கள் பட்டு நாங்கள் படிக்கணுன்னால் இப்போ இங்கேயிருந்து ஒரு கிலோமீட்டர் போகணும் ஒரு கிலோமீட்டர் போனால் தான் எங்களால் படிக்கவே முடியும் படிக்க முடியும் நல்லா வாழ்க்கைல முன்னேற முடியும் ஆனால் அந்தக் காலத்தில் அப்படி இந்தக் காலத்தில் எங்கிட்டு போனாலும் வேலை இருக்குது ஆனால் அந்தக் காலத்தில் நாங்களாம் வேலைக்கே போக மாட்டோம் விவசாயம் செஞ்சிட்டு வீட்டில் இருப்போம் விவசாயம் செஞ்சுமுடித்துட்டு வீட்டில் தான் இருப்போம் விவசாயம் பண்றனால் எங்களுக்கு உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது ரொம்ப இதாக இருக்குது ஆனால் இந்தக் காலத்தில் யாரும் இப்பதைக்கு விவசாயம் செய்கிறதே இல்லை ஆனாலும் அந்தக் காலத்தில் நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அந்தக் காலத்தில் நாங்கள் எங்கே போனாலும் சைக்கிளை எடுப்போம் சைக்கிளில் போயிட்டு சைக்கிளில் தான் வருவோம் இங்கேயிருந்து சைக்கிளில் போனாலும் ஒரு ஊருக்கு போகணுன்னா எப்படியும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தாண்டி தான் போவோம் ஆனாலும் நாங்கள் இங்கே அங்கே போயிட்டே இருப்போம் இப்போ இந்தக் காலத்தில் இப்போ இந்தக் காலத்தில் இப்போ என்ன நடக்குதுனால் எல்லாமே மிஷினாக வந்துருச்சு எல்லாமே சென்சாராக வந்துருச்சு இந்தக் காலத்தில் இந்தக் காலத்திலலாம் எல்லாம் மிக்சி அந்தக் காலத்தில் மாதிரிக்கி இந்தக் காலத்தில் மிக்சிலாம் மிக்சியில் போட்டு அரைக்கிறாங்க இது அம்மியில் போட்டு அரைக்காமல் மிக்சியில் போட்டு அரைக்கிறாங்க இப்போ இந்தக் காலத்திலலாம் இங்கே பஸ்ஸு கார் எல்லாம் டூ வீலர் இருக்குது இப்போ அந்தக் காலத்தில் எதுவுமே இல்லை அந்தக் காலத்தில் எதுவுமே இல்லாத இப்போ இந்தக் காலத்தில் இருக்கும் போது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஒரு இது ஒரு மாதிரியா இருக்குது அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இப் கடந்த காலத்தை தான் நினைவுக்கு வருது நிகழ்ந்த காலத்தையும் கடந்த காலத்துக்கு வருமா என்னன்னு தெரியாது அப்படிங்கிறப்ப நாங்கள் இப்போது தண்ணி எடுக்க போகணுன்னாலும் ஒரு இது பொறுக்கணுன்னாலும் அந்த காலத்தில் அடுப்பு சும்மா விறகடுப்பு இந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ இந்தக் காலத்தில் வெறும் இதாக தான் இருக்குது கேஸ் அடுப்பு சிலிண்டர் அடுப்பு தான் இருக்குது அந்தக் காலத்தில் நாங்கள் வெறகில் தான் சோறு பொங்குவோம் வெறகில் தான் இது பண்ணுவோம் அந்தக் காலத்தில் நாங்கள் கம்பு கம்பு கம்பு கம்பு கஞ்சி இது நோம்பு கஞ்சி அந்த மாதிரி கஞ்சியாக தான் குடித்துக்கிட்டு இருந்தோம் உடம்புக்கு இது குடிக்கிறதுனால் எங்களுக்கு உடம்பு நல்லா ஹெல்த்தியாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை அந்தக் காலத்தில் இருக்கும் போதுலாம் இப்போ இந்தக் காலத்தில் இருக்கும் போது சாப்பாடு சோறுலாம் இருக்குது ஆனால் மொதல் மாதிரிக்கி இல்லை மொதல் மாதிரிக்கி நாங்கள் அந்த மாதிரி காலத்தில் நாங்கள் ஆரோக்கியமாக வளரும் போதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப இதாகவும் இருக்குது இப்போ இந்த காலத்திலலாம் சோறு சாப்பிட்றாங்க ஆனால் சோறுலாம் கீழே கொட்டிடுறாங்க அப்படிங்கிறப்போ விவசாயத்துங்க மனது தான் ரொம்ப ஆரோக்கியமாக கஷ்டப்படுமா கஷ்டமாக இருக்குது சோறு கீழே கொட்றதுனால எங்களுக்கு விவசாயம் நாங்கள் விவசாயம் செய்யும் போதில் எங்களுக்கு தான் ரொம்ப இதாக இருக்குது சோறு ஒரு பருக்கை கீழே உழுந்தாலும் எங்கள் கஷ்டம் எங்களுக்கு மனக் கஷ்டம் ரொம்ப வலிக்கும் அப்படி வலிக்கும் போதில் எங்களுக்கு தான் ரொம்ப இதாக இருக்குது அப்போ வலிக்கும் போதுலாம் எங்களுக்கு மனதே கேட்க மாட்டேக்கிது ஒரு சில பேர் விவசாயம் பற்றி என்னன்னே தெரியாமல் இருக்காங்க ஆனால் அந்தக் காலத்தில் விவசாயம் தண்ணிக்கு சோறு ஒரு சோறுக்காக நாங்கள் பாடாபடுவோம் பாடாக இது இருப்போம் இந்தக் காலத்தில் சோறு வாங்கி கீழே தான் கொட்டுறாங்க அப்படிங்கிறப்ப நாங்கள் விவசாயம் பார்த்துட்டே இருப்போம்